நான் வந்து வீட்டில் தாங்க இருக்கிறேன் எனக்கு புக்கு படிக்கிறதுனால் ரொம்ப பிரியமாக நான் புக்கு வாங்கி படிப்பேன் முக்கியமாக அந்த சிங்கப்பெண்ணேன்ற புக்கை வாங்கி நாங்கள் படிப்போம் அதில் நல்லா கருத்துலாம் சொல்கிறாங்க அதுவும் ஒன்று அப்துல் கலாம் வந்து சிங்கப்பெண் அக்னி சிறகு அப்படின்னு ஒரு புக்கு அதையும் வாங்கிப் படிப்போம் அதில் நல்ல நல்ல செய்திலாம் சொல்லின்னு இருக்காங்க அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புக்கு படிக்கிறதுனாக்க பெண்களுக்கு அது ரொம்ப முன்னேற்றத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்குது நான் அவ்வளோவா டிவிலாம் கூட அவ்வளோவா விரும்பி பார்க்க மாட்டேன் அந்த புக்கு படிக்கிறதுனாக்க ரொம்ப பிரியம் எனக்கு எங்கேனா வெளியில் போனால் கூட இந்த சிங்கப்பெண்ணே புக்கை வாங்குவேன் அப்துல் கலாம் புக்கு அக்னி சிறகு அந்த புக்கும் வாங்கி நல்லா படிப்பேன் பெண்கள் எப்படி வாழ்வாதாரத்தில் எப்படி உயரலாம் எப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுலாம் புரிஞ்சுக்கிற மாரி நல்லா எங்களுக்கு எடுத்து சொல்கிற மாரி அந்த புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப் அக்கம்பக்கம் இருக்கிறவங்கள்டையும் சொல்லுவேன் இந்த புக்கை படிங்க படிச்சாக்க நல்லா உயரலாம் நல்லா நம்மளுக்கு அறிவு வளரும் அதை பத்து நம்ம இருக்கிற குழந்தைங்கள வளர்க்கறதுக்கும் அந்த புக்கை படித்து நான் எல்லார்க்கிட்டேயும் சொல்லுவேன் குழந்தைங்கள்டையும் சொல்லுவேன்